நான் ரொம்ப பயணம் போனதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை அழைச்சிக்கிட்டு ஸ்கூலில் நிறைய வெளியில போக சொல்லுவாங்க ஸ்கூலு மூலியுமாக ஓவியப் போட்டி கட்டுரைப் போட்டி இது மாதிரிலாம் போகும்போது பசங்களை நான் தான் அழைச்சிட்டுப் போவேன் கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு நான் வெளியில உக்காந்துருப்பேன் வெளியில விட்டு ஸ்கூல் எழுதி முடிஞ்சவொன்னே நேராக வந்து கோவிலில் எங்கேயாது கோவில் இருந்தா அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம் எதாவது முக்கியமான எதாவது ஒரு பிடிச்ச இடத்துக்கு போயிவிட்டு வருவோம் போயிவிட்டு அடுத்தது அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வ மறு வருஷத்தில் ஊட்டி போக சொன்னாங்க ஊட்டி போயிவிட்டு ஒரு இன்ட்ரீவீயூ ஒன்று அந்த இன்ட்ரீவ்வை போய் அட்டன்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஊட்டி ஃபுல்லாக சுற்றிப் பார்த்தோம் அது எனக்கு பிடிச்சமான ஊர் தான் அடுத்தது சென்னைக்குப் போனோம் சென்னையில் போய் மெரினா பீச்சு கலைஞர் சில கண்ணகி சில இது எல்லாம் பார்த்துட்டு வடபழனி கோயிலுக்கு போயிவிட்டு அங்கே வந்து எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி வெரிஃபைவ் போக கூப்பிடாங்க அங்கே போயிவிட்டு அதைப் பார்த்துட்டு வந்தோம் அது மாதிரி ஊருக்குப் போகும்போதெல்லாம் நிறைய கோயில் சாமி இது எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சமான ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்